எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரம் இருபத்தி ஏழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று பதிமூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பதினைஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு